நான் பாத்ததுலேயே இமயமலை ரொம்ப அழகாக இருக்கும் நான் அதை வந்து செல்லுலேயும் டிவிலேயும் தான் பார்த்துருக்குறேன் அதில் அவங்க ஏறும்போது கயிறு போட்டு ஏறும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் வெறும் கயிறை மட்டும் பிடிச்சிட்டு ஏறுவாங்க அதில் அதையெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் இமயமலை நான் மொபைலில் பார்க்கம்போது ரொம்ப அழகா தெரியும் அதை பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலான்னு தோணும் அது கயிறு போட்டு ஏறும்போது ஆபத்தானதும் கூட இருந்தாலும் பண்ணுறாங்க பார்க்கலாம் ஆனால் வந்து எனக்கு அது பயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு